நான் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ஃபிளாஸ்க்கு வாங்கிருந்தேன் அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அன்னைக்கொரு நாள் நாங்கள் வந்து டூர் போயிருந்தோம் அப்போது வந்து டாக்டர்லாம் வந்து சொல்லிருந்தாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாப்பா ஆச்சி தாத்தாவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடிய வாட்டரா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஹாட் வாட்டரில் வந்து சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிருந்தாங்கள் ஸோ அந்த ஃபிளாஸ்க் வந்துட்டு நாங்கள் வாங்கின ஃபிளாஸ்கில் ஹாட் வாட்டரை நாங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போயிருந்தோம் ஸோ அந்த வேலையில் அந்த நேரத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த அந்த ஃபிளாஸ்கில் உள்ள எல்லா கெப்பாசிட்டியும் குறைஞ்சி ஹாட் வாட்டர் அப்படின்றது நார்மலான ஒரு இதுக்கு வந்துருச்சு ஸோ அப்போ அந்த அந்த ப்ராடக்ட்னால் எங்களுக்கு எந்த யூஸ்ஸும் இல்லை அந்த ப்ராடக்ட்னால் எங்களுக்கு ஒரு நெகட்டிவ்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிச்சு ஸோ அந்த ப்ராடக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் அது வந்து நமக்கு வந்து ஹெல்ஃப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்கும் அது நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் அதை வந்து இது பண்ண வைக்கலாம் பட் இந்த மாதிரி சுட்சிவேஷன்னில் எனக்கு அந்த ப்ராடக்ட்டு ரொம்ப அதனால வந்து எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் கிரியேட் ஆச்சு